மீன் பிடிக்க போகும் போது நான் நிறைய பாதுகாப்புப் பிரச்சினைகள் பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கழிவுகள் கடல் ஆத்தில் குட்டையில் வீசுகிறாங்க அதனால் மீனுக்கு மனுஷனுக்கும் ரொம்ப பிரச்சினை தான் அது மட்டும் இல்லாமல் தண்ணீரும் மாசுபடுது எவ்வளவு ஆண்டு போனாலும் எந்த மாற்றமும் இல்லை மாசு மாசாகதான் இருக்குது